ஹலோ சார் குட் மார்னிங் சார் ம் சார் என் பேர் காவியா நான் பிஇ முடித்து பிஇ படிச்சுன்னு இருக்கேன் எனக்கு எஜிகேஷன் லோன் வேணும் அது எப்படி அப்ளே பண்ணுறது இப்போ ஃபீஸ் ஆ ஃபீஸ் கட்டுறதுக்கு சார் எனக்கு ஒரு ம் ஃபைவ் லேக்ஸ் ஆ எஸ் சார் எஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிவிட்டேன் எஸ் சார் அப்பா வந்து போட்டோகிராஃபர் நான் ஈசி டிபார்ட்மெண்ட் சார் எலெக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஓகே சார் ஓகே ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் எஸ் சார் ஓகே சார் ஆ எஸ் ஆ அது வந்து மந்த்லி பேவா இல்லை இயரா சார் ஓகே

ஓகே சார் எஸ் சார்

ம் ஓகே சார்

ஆ ஓகே எஸ் சார் ஆ ஓகே சார் எஸ் சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஆ எஸ் சார் பண்ணுறோம் சார் எஸ் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்